ஹலோ வசந்தபவன் ஹோட்டலா சார் இந்த மாரி கடை இருக்குதா சார் ஓ இன்னைக்கு சண்டேன்றதுனால நான் லீவுன்னு நினச்சிட்டேன் சார் சரி ஆர்ட்ரு சொல்லுறேன் ஆர்ட்ரு எடுத்துக்கிறீங்களா சார் ரெண்டு மட்டன் பிரியாணி ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு கிரில்லு சார் ஓகே சார் சார் போனவாட்டி ஆர்ட்ரு ரொம்ப லேட்டாக வந்துச்சு சார் இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்து கொடுங்க சார் ஒரு ரெண்டு மணிக்காக கொடுத்துருங்க சார் ஒரு ஒன்றை அது மேரி கொடுத்துருங்க சார் ஏங்கிட்ட சார் இந்த மேரி என்னால் வந்து வாங்கிட்டு போக முடியாது நீங்கள் கொஞ்சம் டோர் டெலிவரி பண்ணுறீங்களா சார் சார் இந்த மேரி அட்ரஸாக சார் இதோ சொல்லுறேன் சார் நம்பர் பத்து அண்ணா நகர் விழுப்புரம் வந்துருங்க சார் டோர் டெலிவரி பண்ணுறேன் சார் ஆ ஓகே சார் சார் இந்த மேரி பார்சல்லாம் பிஞ்சி இருந்துச்சு சார் அது ஒழுங்காக பார்த்து எடுத்துகிட்டு வாங்க சார் இந்த மேரிலாம் பண்ணால் எப்படி சார் உங்கள்கிட்ட ஆர்ட்ரு கொடுப்பாங்க சுத்தமாக பிஞ்சு சாப்பாடுலாம் இந்த பேப்பரில் ஊறி இருக்கு சார் கொஞ்சம் நல்லா டைட்டாக கட்டி கவரில் போட்டு கொடுங்க சார் ஓகே சார் நான் கொஞ்சம் வெளில போகறேன் கொஞ்சம் சீக்கரமாக கொடுத்தனுப்புங்க சார் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் வீட்டில் தான் சார் இருப்பேன் நீங்கள் சீக்கிரம் வாங்க நீங்கள் வந்தோன்னே நான் கிளம்பிருவேன் சார் அப்படியே வாங்கிட்டு அப்படியே வெ வெளில போய்விடுவேன் சார் ஆ சரிங்க சார் இதோ கொஞ்சம் வே ஆஃபீஸில் கூப்பிட்டாங்க அதான் சார் போயிவிட்டு வந்துடுறேன் ஆ ஓகே சார் சீக்கிரம் வந்துருங்க சார் தேங்க் யூ ஓகே சார் போயிவிட்டு வரேன் சார்